ஹலோ ஆ இனியா ஜுவெல்லரி ஷாப்பா ஆ இந்தமாதிரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இனியா ஜுவெல்லரி ஷாப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து மேரேஜ் ஆகப்போகுது இப்போது எனக்கு யுனிக் ஜுவெல்லரி கலெக்ஷன்ஸ் மாதிரி வேணும் இயரிங்ஸு நெக்லஸு அந்தமாதிரி இப்போ ரீசெண்ட்டாக வந்த மாடெல்ஸ் மாதிரி வேணும் எனக்கு ஆ ஓகே ஆ ஆமாம் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஆ எனக்கு மேரேஜோட சாரீ கலர் வந்து ரெட் கலரு டார்க் ரெட்டாக இருக்கும் கோயம்பேடுல எங்கே இருக்கீங்க மேடம் ஆ சரி நீங்கள் லொக்கேஷன் அனுப்ச்சிவிடுங்க ஆ லொக்கேஷன் அனுப்ச்சிவிடுங்க நான் நாளைக்கு காலையில் வர்றேன் எனக்கு வந்து மேட்சிங்காக சாரீக்கு ஏற்றாப்புல மேட்சிங்காக இயரிங்ஸு ப்ளஸு நெக்லஸ் ஒரு ஒரு மூணு அடுக்கு அப்டியே போடுற மாதிரியே வேணும் ஆ அப்படி இல்லைன்னா ஆ சிம்பிளா ஒன்று போட்டாலுமே நல்ல க்ராண்டாக தெரியும்ல இல்லைன்னா அந்தமாதிரி இந்த ரெண்டு டைப்பில் எதா ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வேணும் ஆ ப்ளஸ் ரீசெண்ட் மாடல்ஸாக என்ன மேம் வைச்சிருக்கீங்க ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே பியர்ல் செட்டுனா எல்லாமே ஸ்டோன் வைச்ச மாதிரியே இருக்குமா ஆ ஓகே ஓகே ஆ ஆ ஆ ஓகே ஆ ஆ சரி ஓகே ஆ ஓகே இல்லை எனக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் இருக்குது ஸோ அந்த சாரீ வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக அதுவும் ஸ்டோன் வைச்சதுதான் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் ஸோ அதுக்கும் ஏற்றாப்புல எனக்கு இயரிங்ஸு நெக்லஸ் செட்டு ப்ளஸு ஒட்டியாணம் எல்லாமே வேணும் ப்ளூவுக்கு கோல்டன் கலர் பாடர் தான் வைச்ச ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்

கோல்டு செட்டா ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஆ ஓகே சில்வர் மாடல்ஸும் வைச்சிருக்கீங்களா மேம் சில்வர் கலரில் ஆ ஓகே ம் ஆ ரிசப்ஷனுக்கு ஆக்சுவலாக ஃபேன்சி மாதிரிதான் ப்ளூ கலர் சாரீ செலெக்ட் பண்ணியிருக்கேன் ஆ மேரேஜுக்குதான் வந்து பட்டு சாரீ ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் இது ஆ ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் க்ராண்டாக ஃபேன்சி மாதிரிதான் இருக்கும் அந்த ட்ரெஸு

ஓகே சில்வர் ஜுவெல்லே ட்ரை பண்ணலாமா ஆ சரி ஆ ஓகே ஆ சரி ஓகே மேம் ஆ ஒரு நாள் ரெண்ட்டுக்கா ஆ சரி ஓகே ஒரு குந்தன் ஜுவெல் செட்டுக்கு ட்வெண்ட்டி தௌசணா ஓ ஓகே ஓகே டூ டேஸ் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ சார்ஜ் ஆகும் மேம் ஓகே எதாவது கம்மி பண்ண முடியுமா மேம் ஓ சரி ஆ ஆ சரி ஓகே மேம் ஆ ஓகே எப்போ ஒன் வீக் முன்னாடி பே பண்ணால் போதும்ங்களா மேரேஜுக்கு ஒன் வீக் முன்னாடி ஆ சரி ஓகே ஓ சரி ஓகே மேம் அப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதில் நிறைய கேட்டலாக்ஸ் மாடலெல்லாம் அனுப்ச்சிவிடுங்க எனக்கு எது பிடிக்கிதோ நான் வந்து நேரிலேயே வந்து உங்களை நாங்கள் கான்டெக்ட் பண்ணுறோம் மேம் ஆ சரி ஓகே மேம் தேங்க்யூ ஆ